சார் பயணத்துறைக்கு தொழில் நுட்பம் வந்து எப்படி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படினு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது ரயில்வே ரயில்வே இதில் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு டிக்கெட் புக் பண்ணுறோம்ல அதில் வந்துவிட்டு முன்னாடியே ரிசர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ப்ளஸ் வந்துவிட்டு இங்கே எங்கேயாவது டூர் போகறோம் அப்படின்னா ஹோட்டல் வந்து முன் பதிவு செய்யறோம் ஸோ அதுவும் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டைமிங் வந்து மெயினாக சேவ் ஆகுது ப்ளஸ் வந்துட்டு அமௌண்ட்டும் வந்துவிட்டு நமக்கு சேவ் ஆகுது இதனால் வீடியோ பார்க்குறது அப்புறம் வானிலை சரி பார்க்குறது இதெல்லாம் வந்துவிட்டு நம்ம பார்த்து டைம் புக் பண்ணுறது எல்லாமே வந்துவிட்டு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு